காய்கறியெலாம் வேணும் காதுகுத்துக்கு காய்கறி காய்கறிலாம் வேணும் காதுகுத்துக்கு காதுகுத்து காதுகுத்து

ஒரு நூற்றம்பது டிக்கெட்டு நூற்றம்பது நூற்றம்பது நாங்கள் நேர்லேயே வந்து வாங்கிக்குறோம்

பீன்ஸ் அஞ்சு கிலோ சேனக்கிலங்கு அஞ்சு கிலோ கோஸ் அஞ்சு கிலோ பச்சை பட்டாணி ரெண்டு கிலோ

முருங்கக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஆ இது புரியுது தானுங்களே உருளக்கிலங்கு அஞ்சு கிலோ

அஞ்சு கிலோ போடுங்க

ம் ம் ரேட்டு ரேட்டு கம்மின்னா அப்புறம் அப்போ செய்கிறத செஞ்சுதானங்க ஆகணும்

சரி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா எப்படி நூற்றம்பதுக்கு என்ன போடலாம் எப்படி நாகரிகமாக இருக்கும் அப்படின்னு போடுங்கள் ம் நேரில் வந்து வாங்கிக்கலாங்க

நேர்லேயே கு கொடுத்துட்டு நேரில் வாங்கிக்கிலாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை வந்து நமக்கு பிடிச்ச காயா பார்த்து வாங்கணும்ல

ஆ சொல்லுங்கள்

மொத்தம் எவ்வளோ ரேட்டு வரும்